எங்கள் குடும்பம் வந்து நல்ல பெரிய குடும்பம் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா அண்ணன் அண்ணி எல்லாரும் இருக்காங்க எங்கள் அண்ணனுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு எங்கள் அண்ணனோடய பொண்ணு வந்து என்னை நல்லா அன்பாக பார்த்துக்கும் நான் அங்கே போனாலும் நாங்கெல்லாம் ஒற்றுமையாக தான் இருப்போம் எங்கள் அண்ணன் வீட்டில் என் பசங்களுக்கும் நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க எங்களுக்கும் போனாலும் நல்லா நான் என்ன கேட்கிறனோ உடனே எனக்கு வாங்கி கொடுத்துருவாங்க என்னை நல்லா பார்த்துக்குவாங்க அதே மாதிரியே எங்கள் வீட்டுகார் குடும்பமும் நல்ல பெரிய குடும்பம் தான் மாமனார் மாமியார் மச்சின்டார் கொழுந்தனார் நாத்தனார்னு எல்லாம் ஒற்றுமையாக தான் இருப்போம் எந்த நல்லது கெட்டது நடந்தாலும் நாங்கள் வந்து ஷேர் பண்ணித்தான் செய்வோம் அதேமாதிரி எந்த பண்டிகை வந்தாலும் நாங்கள் வந்து ஒற்றுமையாக தான் சாப்பிடுவோம் என்னவொரு வேலைகள் இருந்தாலும் வந்து சாப்பிட்றப்ப வந்து நாங்கள் கூட்டு குடும்பமாக எல்லாரும் உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றப்ப அது ரொம்ப சந்தோசமாக இருக்கும் மனதுக்கு நிறைவாகவும் இருக்கும் அதே மாதிரி வேறு என்ன சொல்லணும்னா எங்கள் அண்ணனுங்க வந்து எங்கள் பெரியண்ணன் என் மேல் ரொம்ப பாசமாக இருக்கும் எனக்கெதாவது ஒன்றுனா அடுத்த நிமிடமே இங்கே வந்து நிற்பாங்க அது மாதிரி எங்கள் அண்ணியும் அப்படி தான் எங்கள் பெரியண்ணியும் அப்படி தான் எல்லாரும் நல்லா எங்கள் அண்ணன் பிள்ளைகதான் என்மேல் ரொம்ப அன்பாயிருப்பாங்க எங்கள் சித்தப்பா பசங்க மாமா பசங்க எல்லாம் என்னை வந்து அன்பாக பார்த்துக்குவாங்க எல்லாரும் எங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க எனக்கு எதாவது ஒன்று சரண்யாவுக்கு எதாவது ஒன்றுன்னா அடுத்த நிமிடமே வந்து நிற்பாங்க எங்கள் மாமா பசங்களாம் அதே மாதிரியே எங்கள் வீட்டுக்கார்ரோடய சொந்தக்காரங்களும் அப்படிதான் அவங்க வந்து என்னோடய கூட பிறந்த சகோதரன் மாதிரி என்னை நல்லா ஒத்து சந்தோசமாக பார்த்துக்குவாங்க அதேமாதிரியே அவங்களோடய அண்ணன் பசங்கள் ரெண்டு பேரும் என்னோடய எங் என் பசங்களுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க